ஆ பிஸ்மில்லா ஓன ஹோல்சேல் கடைங்களா ம் நானு நான் வந்து காரைக்குடியிலேந்து ஒரு சின் டெக்ஸ்டைல்ஸ் வச்சுக்குறோங்க கடை வச்சுருக்குறோம் துணிக்கடை உங்கள் கடையை பற்றி நிறைய கேள்விப்பட்டுருக்குறோம் இங்கே என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க நிறைய நல்லா துணிங்களாம் நிறைய டிசைன் டிசைனாக இருக்குது நல்ல நல்லா குவாலிட்டியாக இருக்கும் துணின்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்குறோங்க எனக்கு எங்களுக்கு வந்து இப்போது லேடீஸ் போடுகிறது ஐட்டம்ஸுலாம் சுடிதாரு டாப் நைட்டி ம் அப்புறோம் ஜென்ஸு போடுறதும் ஜீன்ஸ் பேண்ட்டுங்க இந்த டிஷர்ட்டு ம் மொத்தம் அந்த அதுதான் அந்த குழந்தைங்க போகிடுறது ம் மொத்தமாக ம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து எல்லா ஐட்டம்ஸ்லையும் ஃபஸ்ட்டு சாம்பிள்க்கு ஒருவொரு பாக்ஸ் வேணும் ம் அது எப்படி ஒருவொரு பாக்ஸ் நாங்கள் அது வந்து எவ்வளோ பைசான்னு தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து பார்த்து எடுக்க முடியும் நீங்கள் வந்து அதுதான் ம் ம் ம்

இப்போ சரியாக இப்போ நாங்கள் வந்துட்டால் இப்போ வந்து பைஸாலாம் மொத்தமாக நாங்கள் எங்களால் வந்து உடனே கட்ட முடியாது நாங்கள் வந்து கொஞ்ச கொஞ்சமாக தான் இல்லை டியூவ் மாதிரியும் கட்ட முடியும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஏன்னால் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா உங்கக்கிட்டே பேசிட்டு தான் நாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்தாக்கூட நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எந்தெந்த ட்ரெஸ்ஸு வேணுன்னு கலெக்ட் பண்ணி நாங்கள் எடுக்க முடியும்

ஏன்னால் ஆ நாங்கள் வந்துட்டு இங்கே நிறைய கடைங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷன் நிறைய வச்சுன்னு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் உங்கள் கடை வந்து ரொம்ப ஃபேமஸான கடைன்ட்டு எங்கள் ஃபிரண்ட்ஸு அங்கே ப எடுத்ததெல்லாம் வந்து சொன்னாங்கள் பார்த்துட்டு குவாலிட்டியாக இருக்கும்

ம் சரிங்க ஆ ஓகே ஆ ஆ சரிங்க நாங்கள் ஃபோன் பண்ணிட்டு கிளம்பி வாரோம் நாங்கள் சரிங்க தேங்க் யூ தேங்க்யூங்க